சார் ஹலோ சார் நாங்கள் திருவாரூர்லேந்து பேசுகிறோம் அரு குற்றாலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கற அருண் ஹோட்டல் தானே ஆமாம் சார் எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்டோடய பர்த்டேக்கு பங்ஷன் வெச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஸ் வெஜிடேரியனும் வேணும் நான் வெஜிடேரியனும் வேணும் ரெண்டுமே இருக்கல்ல சார் ஆ இருக்குது ஓக் வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியனில் வந்து வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸு வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வெஜிடபிள் சாப்பாடு எல்லாம் சொல்லிடுங்க சார் அப்புறம் நான் வெஜிடேரியனில் வந்து அப்புறம் மீன் சாப்பாடு அப்புறோம் வெஜிடேபிள் நா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் வந்து வேணும் சார் அப்புறோம் நான் வெஜ்ஜியில் என்னென்ன இருக்கோ அனைத்தும் வேணும் சார் அப்பறம் அப்புறோம் வந்து நீங்கள் நாங்கள் வந்து திருவாரூர் வந்து கோவில் தேர் இருக்கும் அந் திருவாரூர் கோவில் தேர் நிற்கும்ல ஒருத்தங்க அங்கே இருக்கோம் நீங்கள் இங்கே வந்துட்டு வந்து கால் பண்ணீங்கனா நாங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் வந் வெஜிடேரியனில் அம் ஐம்பதும் நா நான் வெஜிடேரியனில் வந்து இருபத்தஞ்சு சாப்பாடும் வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்